ஹலோ ஸ்விக்கி ரெஸ்டாரெண்ட்டா ஓகே சார் நான் லன்ச்சுக்கு சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் உங்கள் ரெஸ்ட்டாரெண்டில் ஸோ வந்து டெலிவரி பாட்னர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆஃப்னாரில் வந்து ஃபுட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின் சொல்லி சொன்னாங்க நானும் ஓகே அப்படின் சொன்னன் ஒன்னார் ஆயிடுச்சு சார் அவங் கால் பண்ணேன் சார் அவங்களுக் கால் பண்ணேன் ஆனால் அவங்க ஃபோனை எடுக்கலை ஆமாம் சார் அதுக்குதான் சார் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் ஆஃப்னாரில் கொண்டு வந்து தரேன் சொன்னாங்க சார் எங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் இருக்காங்க ஸோ ரொம்ப லேட் ஆகுது அவர் ஃபோன் பண்ணாலும் அவங்க டெலிவரி மேன் வந்து ஃபோனை எடுக்கலை சார் ஸோ நீங்க கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் சார் ஓகே சார்